நான் எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வயல் வச்சுருந்தாங்க அந்த வயலில் வந்து கொக்குங்கள் எல்லாம் வந்து சுற்றி ப பறந்துக்குன்னு இருக்கும் அது வந்து சுற்றி எங்கே பார்த்தாலும் அதில் கொ வயலில் இருக்கிற புழு பூச்சி எல்லாம் சாப்பிடும் பறவை பறவை வந்து வ கொக்கு வந்து ரொம்ப வெண்மையாக இருக்கும் அது கொக்கு வந்து கொக்குக்கும் அது உடம்புக்கும் சம் காலுக்கும் அது உடம்புக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நாரையும் கொக்கும் ஒன்றா விளையாடிச்சுன்னா நாரையும் அதையும் கொக்கையும் வந்து நல்லா கண்டுபிடிக்கலாம் ஏன்னால் நான் கொக்கோடய கழுத்து வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கும் அதை வச்சு நா கொக்கையும் நாரையும் வைச்சு கண்டுபிடிச்சிட்லாம் நான் வந்து பறவை ரெக்கார்ட் செஞ்சு கே கேட்டிருக்குறோம் நாங்கள் வந்து ஒரு கிளி வளர்த்தோம் அந்த கிளி வந்து நாங்கள் பேசுறத அப்படியே பேசும் நாங்கள் கோவமாக பேசினாலும் பேசும் சிரித்தாலும் சிரிக்கும் நாங்கள் பேசுறது எல்லாத்தையுமே அது பேசும் அதனால் அது பேசுறத ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் கேட்டிருக்குறோம் அதனால் அதுக்கு சந்தோஷ நாங்கள் கோ கஷ்டமா இருக்கும்போதும் அதை ரெக்கார்ட் பண்ணி வைச்சு அதைக் கேட்போம் சந்தோஷமாக இருக்கும் போதும் அதை வைச்சு கேட்டிருக்குறோம் அதனால் ரெகார்ட் பண்ணி பேசின அனுபவம் எங்களுக்கு இருக்குது